பொதுவாக கிராமத்தில் நாய் கடித்து விட்டால் அந்த இடத்தை நாய் கடித்த இடத்தை காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்து அதை நல்ல சோப் போட்டு கழுவிவிட்டு அது பலா மரத்தின் பாலை வைப்பார்கள் அது முடித்து விட்டு அதுக்கு பின்னர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வோம்